எங்கள் ஊர்ல சமையலுக்கு அப்படிங்கிற எந்த கிளாஸுமே கிடையாது நம்மளே ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல யூடியூப்பை பார்த்தோ இல்லை டிவி ஷோஸ் பார்த்தோ கற்றுக்கணும் அப்படி நான் வா டிவி ஷோஸ் அந்த டிவி ஷோவில டிஸ்கவரி அப்படிங்கிற சேனல்ல நைட் ஒம்பது மணிக்கு போடுற கட்ரோட் கிட்சன் அது அமேரிக்காவில நடக்கிற செஃப்ஸ் செய்கிற சமையல் அது பார்த்து நான் நிறைய டிஷ்ஷஸ்லாம் கற்றுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் அதில் அவங்க எப்பிடில்லாம் சமைக்கணும் எப்பிடில்லாம் ஸ்பீடாக சமைக்கணும் எப்படி டேஸ்ட்டாக சமைக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதைப் பார்த்து நான் வீட்லையும் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் நேற்று டிவி ஷோவில பார்த்து அவங்க செஞ்ச கேக் வந்து நான் வீட்டில ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா வந்துருந்திச்சி எ அதில் வந்த திங்க்ஸ் வந்து சில எங்கள் ஊர்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல திங்க்ஸ்லாம் இல்லை அதனால இருந்த திங்க்ஸை வச்சு நான் செஞ்சேன் நல்லா வந்துச்சு அதுவுமே இல் அதுவும் இல்லாமல் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் அதுலயும் சமையல் பற்றி அதிகமாக போடுவாங்க அதில் வந்து ஒரு ஆ ஒருத்தர் ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன மாதிரி சமைக்கிறாங்க எப்படியெல்லாம் சமைக்கிறாங்க சமைக்கிறதுக்கு என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு அவங்க சொல்லி தர மாதிரி ஒரு ஷோ நான் டிவியில நடக்குது அதையும் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த டிவி ஷோஸ் மட்டுமே இல்லாமல் யூடியூப் அந்த சே யூடியூப் அப்படிங்கிற அந்த சேனல்லையும் நான் போய் எனக்கு பிடிச்ச சமையல் குறிப்பு பார்த்து சமைச்சேன் நேற்று யூடியூப்ல பார்த்தேன் ஒரு சின்ன சமையல் குஸ்க்கா அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து நானும் சமைச்சேன் அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை புதினா இஞ்சிப்பூண்டு இது எல்லாமே போட்டு சமச்சி அரிசி போட்டு தண்ணி கம்மியாக ஊத்துனனால் அது வந்து வேகாமையும் கொஞ்சம் அடிப் பத்திருச்சு அதனால நெக்ஸ்ட் டைம் இதுக்கும் மேலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா சமைப்பேன் இது ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கஸ்டமாக தான் இருந்துச்சு இந்த சமையல் குறிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு அதாவது நம்ம உடல்நிலை சம்மந்தமான இந்த செலவு ரசம் முடக்கத்தான் கீரை களி இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் குறிப்புகளையும் நான் பார்த்தேன் அதில் நெய்யில் முரங்கக்கீர போட்டு அந்த நெய் வந்து இன்னும் நமக்கு சுவையை தரும் அதுபோக நம்ம செலவு ரசம் அந்த இந்த மாரி ஆரோக்கியமான பொருட்களை சாப்புடுறனால நம்ப ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த செலவு ரசம் அப்படிங்கிறத நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சளி பிடிச்சிருந்தாலுமே அது அப்போவே நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நண்டு சூப் அதாவது அது நண்டு சூப்பை வச்சி குடிச்சால் நம்மளுக்கு எவ்வளோ எப்பேர்ப்பட்ட நெஞ்சு சளியாக இருந்தாலும் அது குடிக்கிறப்போ ரொம்ப காரமாக இருக்கும் அந்த காரத்திலேயே நம்மளுக்கு அந்த சளிங்கிறது உடஞ்சு வெளியே வந்திரும் அப்புறோம் நம்ம நல்லா ஸ் ஃபீல் பண்ணலாம் அந்த சளிங்கிறதே இருக்காது நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம் அதுபோக நல்லா ஆரோக்கியமான உணவுகள் அப்படின் பார்த்தோம் அப்படின்னா களி கம்மங்கூழ் ராகி களி இந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் நான் அப்படின்னா இது நம்மளுக்கு சாப்பிட வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்புடுறத்துக்கு கொஞ்சம் நல்லால்லாம இருக்கலாம் இருந்தாலுமே போகப் போக நம்ம அதை தான் சாப்பிட வந்து கற்றுக்கணும் அது தான் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும் அதனால் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ முடியுதோ ஆரோக்கியமான உணவை நம்ம வந்து எடுத்துக்கணும் கடையில் வாங்குற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம தவிர்க்கணும்